என்னுடைய உணவில் சுவையை கூட்டுவதற்கு நான் தேவையான பொருட்களை எதுவும் வெளியிலேருந்து எதுவும் கொண்டு வர்றதில்லை வீட்டில் இருக்க பொருளை வைச்சே நமக்கு எந்த அளவுக்கு உணவு தேவையோ அதனோட ருசியும் நம்மளே அதிகமாக்க முடியும் சாம்பாருக்கு கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் இது மாரி போடும்போது அதுக்கு தனிப்பட்ட சுவையை கொடுக்கும் ஒரு சிலதுக்கு வந்து கொத்தமல்லி மட்டும் போடுவாங்க சாம்பார் தூள் கம்மி உணவோடு சேர்க்கும் பொருளின் அளவு மாறும் மாறுபடும் போது அதுக்கான சுவையும் மாற்றம் அடையும் அதனால் நம்ம அதேமாரி அதிகமாக போட்டுட்டாலும் அதோட சுவை அப்படியே மாறிவிடும் சுவை நல்லாவும் இருக்கும்னு சொல்ல முடியாது நல்லா இல்லேன்னும் சொல்ல முடியாது சுவையோட தன்மை போய்டும் ஒவ்வொருத்தரோட நாக்கு ஒவ்வொரு தன்மைக்கான சுவையை உணரும் அதனால் நம்ம எல்லோருக்கும் ஒரேமாரி சுவை இருக்கும்னு சொல்லமுடியாது சுவை உணவும் வந்து அதிகமாக்கும் நம்ம எந்த அளவுக்கு உணவு பொருள் மசாலா ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட சுவையினோட தன்மை அதிகமாகும் நம்ம வீட்டில் வந்து நார்மலாக இருக்கிறத வைச்சி சமைச்சி அதுக்கு தகுந்த மாரி சுவையை குடுத்தாலே போதும் புதுசாக பெருசாக எந்த அளவுக்கும் எந்த ஒரு சுவையா சுவைக்கான பொருளையும் சேர்த்ததெல்லாம் தேவையில்ல இருக்கிறத வைச்சி சமைச்சாலே உணவு சுவையா இருக்கும் மசாலா உப்பும் எந்த அளவுக்கு சேர்க்குமோ உப்பு சுவையின் அளவை சரியாக வைத்துக்கணும் உப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்கிற மாதிரி உப்பு சரியான அளவு இருக்கணும் உப்பு கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது காரமும் அதேதான் சரியான அளவில் இருக்கணும் இல்லைன்னா நம்ம உடல்நலத்திற்கு ரொம்ப கெடுதல் தீங்கு விளைவிக்கும் மசாலாக்கள் சேர்க்கிறத விட பழங்காலத்து உணவுமுறை மாதிரி குறைந்த அளவு மசாலாவை வைச்சே நம்ம சாப்பிட்லாம் அதுதான் நம்ம உடல்நலத்துக்கு நல்லது எல்லோருக்குமே நல்லது உணவுப் பொருளை வந்து நம்ம சுவைக்கு சாப்பிட்றத விட உடல் நலத்திற்காக சாப்பிட்றதே ரொம்ப முக்கியம் அதனால் ரகசிய பொருள்னு எதுவுமே இல்லை நம்ம உணவு சுவைக்கு நம்ம சேத்துக்கிறதோட அளவை பொருத்து சுவை மாறும் அதனால் நமக்கு எந்த அளவுக்கு சுவை தேவையோ அந்த அளவுக்கு மசாலா பொருட்களை சேத்துக்கிட்டாவே போதும் மற்றபடி எதுவும் தேவையில்ல இருக்கற பொருளை வைச்சி நமக்கு சுவையான அளவுக்கு உணவு தயாரித்துக்க முடியும்